ஆ என்னங்கம்மா ஆ சொல்லுங்களம்மா ஆ நீங்கள் என்ன மஞ்சள் கேட்குறிங்க கம்மியாக இருக்கற மஞ்சள் இருக்குது மஞ்சள் திறமையா இருக்கிற மஞ்சளும் இருக்குது தரமில்லை சொல்வத கேளுங்கள் ஒரு கிலோ மஞ்சள் நான் சொல்கிறேன் ரெண்டு க ரெண்டு வெலையில் இருக்குது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி இருக்குது உனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணுமா செகண்ட் குவாலிட்டி வேணுமா நல்ல ஒஸ்தி பொருளாக ஆ சரி கொடுக்குறேன் உனக்கு எத்தனை கிலோ வேணும் ஆ சரி ஒரு கிலோ இரநூறு ரூபா ஒரு கிலோ இரநூறுவா மஞ்சள் குவாலிட்டி மஞ்சள் ரெண்டாவது ரகம் வந்து ஆ

ஆ சரி ஆ குவாலிட்டி ஒஸ்தியிலே கொடுக்குறேன் நல்ல மஞ்சளாக கொடுக்குறேன் ம்